காய்ச்சல் எப்படி வருதுன்னால் அதில் வந்து மழை காலத்தில் வந்து சளி பிடிக்கும் சளி பிடிச்சா ஜூரம் வரும் இரும்மல் தும்மல் இதெல்லாம் வரும் ஒரு பங்க்ஷனுக்கு நாங்கள் போனமுன்னால் அங்கே வந்து எல்லாம் ஒரு பத்து பேர்த்தோடு இருப்போம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர்களுக்கு சளி பிடிக்கும் இரும்முவாங்க தும்முவாங்க காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சல் வந்து நமக்கு வரும் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் போது அது வந்து நமக்கும் அந்த வரும் மழை டைமில் வந்து சளி பிடிக்கும் போது நாங்கள் கஷாயத்த வெச்சுக் கொடுப்போம் கஷாயத்த வந்து எப்படின்னா முருங்கை இல உப்புப் போட்டு கசக்கி கொடுப்போம் பசங்கள் சின்ன குழந்தையான அந்த மாதிரி கொடுக்கலாம் பெரியவர்களுக்கும் ஒரு ஆறு வயது பிள்ளைங்களுக்கு ஆனால் கூட ஒரு மாத்திரை கொடுக்கலாம் இல்லை கஷாயத்துல கருவேப்பிலை கருவேப்பிலை தானே முருங்கை இல உப்பு வெச்ச கசக்கி கொடுப்போம் குப்பைமேனி தழையை கசக்கி தருவோம் முருங்கை பூ முருங்கை பூ முருங்கை பூ எண்ணெயில் காய வெச்சு ஒரு மிளகு போட்டுத் தருவோம் காய வெச்சுக் கொடுத்தா சளி இது குணமாகும் குணமாகும் போது வெயில் காலத்தில் வந்து ஆகும் போது அவங்கள வந்து பங்க்ஷனுக்கு வந்துவிட்டு போய்விட்டு அவ் அவங்கலேருந்து இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆகும் போவாது அது வந்து அவங்க போய்விட்ட பிறகு வீடு வாசலெலாம் கூட்டி தண்ணி தெளித்து விட்டுட்டு பசங்களுக்கு மாத்திரை கொடுப்போம் இல்லை எங்கள் வீட்டுக்காரங்கள் நாங்கள் எங்கள் பசங்கள் எல்லாம் கை கழுவிட்டு கஷாயத்த குடிப்போம் எங்களுக்கு அந்த நோய்கிறது வராது